இதுவரை நீங்கள் எடுத்த புகைப்படங்களைப் பற்றி விவரிக்கவும் பொதுவாக நீங்கள் எந்த மாதிரியான புகைப்படங்களை எடுக்கிறீர்கள் நான் இதுவரைக்கும் நம்ம எடுத்த புகைப்படத்தை பற்றி கேட்டிருக்காங்க நம்ம வந்து நிறையா புகைப்படத்தை எடுத்திருக்கோம் அது பார்த்திங்கனா மோஸ்ட் ஆஃப் நம்மளதான் நிறையா புகைப்படம் எடுத்திருப்போம் நம்மள நாம்மளே வந்து நிறையா வாட்டி படம் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் வந்து நாய்க் குட்டி பூனை குட்டி கிளிகள் மரங்கள் அந்தமாதிரி நிறைய வகையான புகைப்படங்களையும் எடுத்திருப்போம் அப்புறம் பொதுவாக நான் எடுக்கிற படம் எல்லாம் என்னை மட்டும்தான் எடுப்பேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்டோடு இருக்கற மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போனால் அதை வந்து எடுப்பேன் அப்புறம் கடைக்குப்போனால் சும்மா போகிற வழியில் அழகாக இருக்கற பொருளெலாம் பார்த்து ஃபோட்டோ எடுக்க வேண்டி தான் அதுதான் டிஜிட்டல் கேமரா மொபைல்க்கே மொபைலிலேயே கையில் இருக்குது அப்புறம் என்ன பிரச்சனை தேவப்படுற ஃபோட்டோ தேவையான ஃபோட்டோவை எடுத்துக்க வேண்டி தான் ஸோ இந்தமாதிரி நிறையா ஃபோட்டோவை எடுத்து எடுத்து வச்சுக்க வேண்டிதான் சேவ் பண்ணிக்க வேண்டிதான் அதனால் நமக்கு யூஸ் தான் ஃபோட்டோ வந்து எங்கேயாச்சும் ஒரு துணைக்கி யூஸ் ஆகும் இப்போ நம்ம வந்து பில் சொல்லப்போனால் ஒரு பில் அது மிஸ் பண்ணிவிடுவோம் அதலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோவாக சேவ் பண்ணி வச்சிக்கலாம் கையில் எங்கே போனாலும் அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது ஸோ அதை நம்ம போனில் வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சிக்கிட்டோம்னால் அது வந்து நிறையவே பின்னாடி வந்து யூஸ் ஆகும் தேவைப்படுற அதை வந்து டாக்குமெண்ட்டாக வெளியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவாக நம்ம வந்து அதனால்தான் புகைப்படம் வந்து எப்பொழுதுமே ஃபோனில் வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்போதான் கரெக்டாகவும் இருக்கும் வெளியே போனாலும் அதை வந்து வேறு காப்பி போட்டுக்கலாம் நிறைய மல்டிபுள் காப்பி ஆக்கிக்கலாம் அப்போதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும்